ஹலோ ஹலோ மேம் செபாஸ்டர் ஆமாம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் மாடலான ஃப்ரிட்ஜ் எல்லாம் இங்கே இருக்கு மேம் மேம் நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட்டில் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு பிரைஸ் எவ்வளோ இருக்கணுன்னு சொல்லுறீங்க மேம் டுவெண்ட்டி தௌசண்ட்னா டுவெண்ட்டி ஃபைவ்வில் ஒன்று இருக்கு மேம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா ஆ ஓகே மேம் இன்ஸ்டால்மெண்ட்டாக மேம் மேம் நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போகற மாதிரி இருக்கும் நேரில் வந்து இங்கே பேசி எடுக்கணும்

மேம் இதுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கு மேம் ஃபோர் ரேக் இருக்கும் மேம் இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணீங்கன்னா போதும் நாங்கள் வீட்ல வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ண முடிஞ்சுச்சின்னா சரி பண்ணிவிடுவாங்க மேம் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜு மாற்றிக்கலாம் மேம் நீங்கள் வேறு ஃப்ரிட்ஜ் வாரண்டி இருக்கறனால வேறு ஃப்ரிட்ஜ் மாற்றிக்கலாம் மேம் நீங்கள் ஃப்ரிட்ஜு இப்போ வாங்குனோனே நீங்கள் உங்களுக்கு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போணுங்கிறது வேண்டியதில்லை மேம் நாங்களே வீட்டில் கொண்டாந்து இறக்கி வச்சட்டு வந்துடுறோங்க டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான் ஃபுல்லாக ஃப்ரீ தான் இதுக்கூடையே ஸ்டெப்லைசர் ஒன்று ஃப்ரிட்ஜ் ரேக் ஒன்று ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான ரேக் ஒன்று கொடுத்துடுறாங்க மேம் அதனால் நீங்கள் இந்த மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் வருங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை மேம் நீங்கள் எதுவும் ச புரியலை மேம் ப்ரைஸா மேம்

ஆமாம் மேம் நீங்கள் இப்போ இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட்டில் சொல்லி இருக்கீங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட்டில் நீங்கள் கேட்டுருக்கீங்க

டுவெண்ட்டி தௌசண்ட்னா டுவெண்ட்டி டூவில இருக்கு மேம் சிங்கிள் டோர் தான் ஃபைவ் ஃபீட் ஹைட்டு மேம் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மோட் இருக்கு ஃப்ரீஸ் ஆவறதுக்கு ஐஸ்ஸாக ஃப்ரீஸ் ஆவறதுக்கு ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸ் ஆவணுன்னா சிக்ஸில் வச்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸ் ஆயிவிடும் மேம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸ் ஆயிவிடும் மேம் நீங்கள் வந்து நாளைக்கு நம்ப ஆஃபீஸ்க்கு வாங்க மேம் நீங்கள் பிரிட்ஜை எடுத்துகிட்டு போயிவிடலாம் திருத்துறைப்பூண்டி வளைவுகிட்ட மேம் புது பஸ்டாண்ட்டில் இறங்கி நீங்கள் வந்தாலே பர்ஸ்ட்லே நம்ப ஸ்டோர் இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்